ஃபோன் வந்து இப்போ முன்னாடி வந்து நான் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்ருந்தேன் இப்போது வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்றதுனால என்னன்னா நம்ம எதாவது இடத்துக்கு போகிறோம் ஒரு போட்டோ எடுக்கிறனாலும் முன்னாடி டிஜிட்டல் கேமரா தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் இது கேமரா வந்து இதுலேயே வந்ததினால நமக்கு எப்போ வேணுமோ அப்போ போய் எதுக்கு உடனுக்குடன் எடுத்துக்குறதினால் அப்பவே அதே இதில் ஃபோனு யூஸ் பண்ணுறோம் அதாவது கால் பேசுகிறோம் நமக்கு தேவையானதெல்லாம் நெட்லேயே சர்ச் பண்ணிக்கிறோம் இதே போட்டோவும் எடுக்கிறோம் இது எல்லாத்துக்கும் ரொம்பவும் உபயோகமாக இருக்கு நமக்கு தேவையானது எல்லாம் இதுலேயே சர்ச் பண்றதினால நம்மளோட டைம்மு எல்லாம் குறைவா இருக்கு நம்ம இதனால் வந்து என்னன்னா நல்லா போட்டோஸ் எல்லாம் பாக்கறதினால ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு டச்சுங்கிறதினால வந்து நமக்கு கீப்பேட்னா ரொம்பவும் அழுத்திட்டு இருக்கிற மாரி இருக்கும் இதுனா கொஞ்சம் ஈசியாக இருக்கு அழுத்துகிற அழுத்துகிற மாதிரிங்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை பாத்துக்கிறதுக்கு நல்லாயிருக்கு டிஸ்பிளேவும் நல்லாயிருக்கு